தருமபுரி மாவட்டத்தில் பார்த்தாக்கா இப்போ பார்த்தாக்கா பாலக்கோடு அது பக்கத்தில் காரியமங்கலம் இந்தமாதிரிலாம் இந்த இடத்துலலாம் இருக்கிறது பார்த்தாக்கா ஏதாச்சும் ஒரு இதுனா லோக்கலா சி நார்மலான இன்ஜுரினாக்கா அங்கேயே பார்த்து செய்கிறாங்க ஓரளவுக்கு அப்படியும் சிவியரா இருக்குது பெரிய இதுனாக்கா தருமபுரி டிஸ்டிக்கில் பெரிய ஆஸ்பிட்டலா போயிட்டு கூப்பிட்டு போயிட்டு அங்கே ஆம்புலன்ஸ்லே கூப்பிட்டு போயிட்டு நல்லா வசதி வாய்ப்போட நல்லாவே பார்த்துக்குறாங்க பெருசாக ஒரு இது இல்லை ஓரளவுக்கு செய்கிறாங்க மனிதவிமானம் உள்ள ஆளுங்களாம் இன்னும் அங்கேல்லாம் இருக்காங்க ஒன்றும் பேசல பத்தில் பதினொன்று தான் யாராச்சும் ஒருத்தர் அந்தமாதிரி இருக்காங்க ஆனால் மற்ற அளவுக்கு எல்லோருக்குமே ஓரளவுக்கு உயிர் போகுதேன்னு சொல்லி காப்பாற்றுறவங்களும் நிறையா பேர் இருக்காங்க